ரயில் வந்து பேஸஞ்சர் ரயிலில் போயிருக்கிறேன் திருப்பதி போயிருக்கிறேன் திருவாரூர் போயிருக்கிறேன் சேலம் அதிகம் போயிருக்கிறேன் கோயமுத்தூர் போயிருக்கிறேன் அது உள்ளே எல்லாம் சுத்தபத்தமாக இருக்குது உட்கார்ற சீட்டும் நல்லாயிருக்கு எலக்ட்ரிக் ட்ரெய்ன் தான் போயிருக்கிறேன் இதுலயெல்லாம் விற்கிறவங்களும் நிறையா பேர் வராங்க உட்காரவும் நிறையா பேர் வராங்க ஃப்ரீயாக போகிற டிக்கெட்டும் நிறையா பேர் வராங்க இதில் வந்து ஜாஸ்தி ஹிந்திக்காரங்க நிறையா வராங்க அதனால் ரயில் வந்து ரொம்ப சேவை நல்லாயிருக்கு நல்லா உட்காந்துட்டு போகலாம் காலை நீட்டின்னு போகலாம் தூங்கின்னு போகலாம் அங்கங்கே நிற்கலாம் பாத்ரூம் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது ரயில் சேவைகள் நல்லாயிருக்கு